ஆமாம் மேடம் ஓ ரம்யா மேடம் கொடுத்தாங்களா சொல்லுங்கள் ஃப்ரிட்ஜிக்கு மட்டும் ஸ்டெபிலைஸர் போட்டால் போதும் மேடம் ஆமாம் மேடம் அப்படி தான் மேடம் சொல்லுவாங்கள் என்ன ஃபிரிட்ஜ் அப்பனா இது போட வேணாமே நீங்கள் என்ன ஏரியா அங்கே வந்து கரண்ட் லோவாக கிடைக்குமே அப்பனா நீங்கள் ஸ்டெபிலைஸர் போட்டு தான் ஆகணும் அதான் உங்களுக்கு ஷேஃப் அய்யோ நா வச்சுலிங்களே நீங்கள் ஸ்டோர்ல தான் போய் வாங்கணும் ஆ இருக்குது நியூ பஸ்ஸ்டாண்ட்ல காவியன் எலெக்ட்ரிக் ஷாப் இருக்கும் அங்கே போய்ட்டு வாங்குங்க ஒரு ஆறாயிரூபா இருக்கும் இல்லை அங்க வந்து கம்மியாக தான் கொடுப்பாங்களே அய்யோ மேடம் எத்தனை மணிக்கு வரட்டும் காலையில என்னால் வரமுடியாது கொஞ்சம் வேலை இருக்கு நான் வேணா மதியமாக வரட்டுமா ஆ ஓகே மேடம்